எங்கள் ஊர் கிராமத்தில் அதே மாதிரி தான் டெய்லியும் காலைல காலைல போவோம் ஒரு கோயிலில் வந்து ஆற்றங்க ஒரு கோயிலில் ஆற்று ஒரு குளம் மாரி ஆற்று மாரி இருக்கும் அந்த குளத்தில் வந்து பஜனை பாடுறவங்க வந்து உக்காந்துருப்பாங்க ஆனால் அது ஆற்றில் தான் பர்ஸ்ட்டு ஆற்றங்கரை ஓரத்தில் தான் அது பர்ஸ்ட்டு உக்காந்து பாடுவாங்க அப்போ வந்து ஒரு பஜனைங்கிறது ஒரு ஒரு பகிர்வுனு சொல்லுவாங்க அந்த பகிர்வில் அது வந்து ஒரு சிந்தனை ஆன்மீக சிந்தனையோடு கருதப்படும் அந்த ஒரு அந்த பஜனைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பயன்படுற பொருள் வந்து அந்த தந்த நாதஸ்வரம் வீணை புல்லாங்குழல் இது மாரி அதிகமாக இருக்குது இசைக்கருவிகள் அதெல்லாம் சொல்லுவாங்க துளைக்கருவிகள் தோன்னா அதுக்கு அப்புறம் கனக்கருவிகள்லாம் சொல்லுவாங்க இது கோ புல்லாங்குழலை வச்சு தான் இது வே இதை இது பண்ண முடியும் காலைல அதே மாரி நாங்கள் வீட்டில் போய் எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் போய் பார்த்துட்டு அதை பார்த்துட்டு உக்காந்துருப்போம் அவங்க அதுனா அதனால ம அவங்க பண்றது நம்மளால இது பண்ண முடியாது ஆனால் அவங்க செம்மையாக பண்ணுவாங்க கூட்டமாக எல்லாம் உக்காந்துக்கிட்டு இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் அதில் கூட்டமாக உக்காந்துனு நாங்கள் பாடு பா பா பார்ப்போம் அதை பார்த்துக்கிட்டு அதை பார்க்க அதை பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் புத்துணர்ச்சியாக இருக்கும் அது வா அது மிருதங்கம் எங்கள் அது அந்த அடிக்கிற மோளம் அடிக்கிற மாரி இருக்கும் அந்த மிருதங்கம்கிறது அந்த மோளம் அடிக்கிற மாரி இருக்கும் அதை வச்சு பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் வந்து நரம்பு கருவிகளை வச்சு வாத்தியம் மாரி பேசுவாங்க நாதஸ்வரம் ஊதுகிறவங்க ஒரு ஆ ஒரு அஞ்சாறு ஏழு பேர் உக்காந்துருப்பாங்க இந்த பஜனை பாடுறப்ப அது பார்க்கவே கொஞ்சம் இதாக கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறது நம்மளுக்கு அதுக்கு அப்புறம் என்ன சொல்லலான்னால் அந்த புல்லாங்குழலை வச்சு அப்படி இசைக்கிறப்போ நம்ம காதில் அப்படியே இனிமையாக கேட்கும் அது மாரிலாம் நம்மளால கேட்குறப்ப நம்மளுக்கு காலைலையே அந்த போயிட்டு அந்த விஷயத்தை கேட்குறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஒரு காலைலே ஏழுஞ்ச்சதும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் தான் அதனால் அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் அதே மாரி பண்ணால் அதனால் தான் பஜனை பேசுகிறவங்கள ரொம்ப நோட் பண் ஆனால் இப்போ எதுவும் பண்றது இல்லை ஆனால் அது ஒரு ஆன்மீக சிந்தனைகளோட எல்லாம் பண்றாங்க